விளையாட்டு வந்து எப்படி மக்களை ஒன்றிணைக்குதுன்னா இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸே நடக்குதுன்னா ஒரு காலேஜில் இல்லை ஒரு ஊருக்குள்ளையே ஒரு விளையாட்டு போட்டி ஏதாச்சு நடக்குதுன்னா ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொரு மக்கள் எடுத்து செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் பண்ணுறது இதுமாதிரி எல்லாரும் ஒவ்வொரு மக்களும் எடுத்து செய்றப்போ எல்லாரும் ஒரு ஒன்னாக சேர்ந்துடுவாங்க ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து அது ஒரு குழுப் பணியாக எடுத்து நடத்துவாங்க இதை நாங்கள் எப்படி நினைக்கிறோன்னா எப்படின்னா இப்போ எப்படி சொல்லுறது இப்போ ஒரு காலேஜிலையே ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குதுன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள் பிள்ளைங்கள் எல்லாரும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாரும் எடுத்து ஒன்னாக நடத்துவோம் அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் வருவாங்க டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸு பேரண்ட்ஸு வந்து பேரண்ட்ஸும் வந்து சில உதவிகள்லாம் செய்வாங்க உணவுகள் அங்கே உள்ள வேலைகளை பார்க்குறது சில காலேஜில்ல்ல நான் படித்த எங்கள் காலேஜிலைல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளே வந்து விளையாட்டு போட்டி இந்த பொங்கல் தீபாவளி தீபாவளிக்கு நடக்காது பொங்கலுக்கு நடக்கும் அப்போ விளையாட்டு போட்டிகள் நடக்குறப்போ வந்து ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து ஆண்களுக்கு ஒரு தனித்தனியாக போட்டி பெண்களுக்கு தனித்தனியாக போட்டி அப்புறம் வந்து வயதானவங்களுக்கு தனித்தனியாக போட்டிகள் வைப்பாங்க அப்போ குலந்தைங்களுக்கு தனித்தனியாக போட்டி அப்போ இளம் பசங்க இளம் பெண்களுக்கு தனித்தனியாக போட்டி அதுமாதிரி வைக்கும்போது ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை ஒரு எங்க்ரேஜ் பண்ணுவாங்க எங்க்ரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் பண்றப்போ ஊரில் உள்ள மக்களெல்லாம் அவங்க பிள்ளைங்கள என்ஜாய் பண்றப்போ எல்லா மக்களும் வந்து அதை ஒன்றிணைந்து அங்கே உள்ள வேலைகள் பிள்ளைங்களுக்கு என்னான்ன போட்டி வைக்கணுங்குறதை ஒன்று சேர்ந்து அது ஒரு நல்ல முறையாக பண்ணுவாங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்கள் ஊரில் எல்லாம்